பழகிறதுக்கு சிரமமான ஒருத்தவங்களோடய எப்படி வேலை செஞ்சேன் அப்படின்னு கேட்டால் இதுவரைக்கும் யார்கிட்டயும் வந்து பழகிறதுக்கு சிரமம் அப்படின்னு சொல்லிலாம் இருந்தது கிடையாது ஏன்னால் ஓரளவுக்கு எல்லோரோடையும் ஒற்று போகிற மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி யார்டையும் அவ்வளோவா பேச்சி வச்சுக்கமாட்டேன் அதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது ஸோ அதையும் மீறி நம்ம ஒரு பார்ட்னர்ஷிப்போடய வேலை பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு பர்சன்ஸ் இருக்காங்க கொஞ்சம் சிரமமான ஒரு ஒருதவங்க இருக்காங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி தான் போவன் ஃபர்ஸ்ட்டஃபால் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன் ஒரு விஷயம் செய்யப்போகிறனா இல்லைன்னா அவங்க கிட்டே கேட்பன் இது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு அவங்க கிட்டே ஒரு ரெஃபர் பண்ணிப்பேன் அவங்களுக்கும் ஓகே அப்படின்ற பட்சத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த செயலில் ஈடுபடுவோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அவங்கக்கிட்ட ஒரு ரெஃபர் பண்ணி கேட்டுகிட்டு செய்வேன் தென் ஏதாவது தப்பு பண்ணிடன்னு சொல்லி அவங்க ஏதாவது கோவப்பட்டாங்க அப்படின்னா ஒரு விதத்தில் பொறுமையாக நான் போயிடுவேன் சரி ஓகே அப்படினு சொல்லிட்டு போயிருக்கேன் சில சுச்சுவேஷன்ஸ்சும் அந்த மாதிரி இருக்கும் செஞ்சுருக்கேன் லைஃப்பில் ஸோ பொறுமையாக போயிடுவேன் சரி ஓகே நான் நெக்ஸ்ட் டைம் இதை வந்து ரெக்டிஃபைட் பண்ணிக்கிறேன் அப்படினு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் போய் ஃபர்ஸ்ட்டு அவங்க கிட்டே இது ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஒரு தடவை கேட்டுகிட்டு அதுக்கப்புறம் செய்யும் போது அதில் எனக்கு எதுவும் பெருசாக அதுக்கப்புறம் எந்த ஒரு தவுறுகளோ இல்லை எது சிரமங்களோ எனக்கு தெரியல ஸோ அதுக்கு அப்புறம் நாங்கள் ஜாலியாவே பார்ட்னர்ஷிப்போடய எந்த ஒர்க்கா இருந்தாலும் அதை ஸ்பீடாக சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சுடுவோம்